ஆமாம்ங்க ஆ கிடைக்குங்க ரெண்டுமே பண்ணுவாங்க நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணித் தருவோம் ஆ இருக்குங்க ஆ நீங்கள் ஆர்டர் கொடுங்க பண்ணித் தரோம் ஆ சரி வாங்க ஆ பண்ணி தரேங்க பேமெண்ட் எப்படி தருவீங்க

சரிங்க ஓகே ஆ இருக்குங்க ஆ பண்ணித் தரேங்க ஓகே தேங்க்ஸ் ஆ